நான்லாம் ஆரம்பத்தில் நீச்சல் அடிக்க கற்றுக்கும்போது எனக்கு நீச்சல் அடிக்கிறது தண்ணியில குதிச்சாலே ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரியே இருக்குங்க அது தான் வந்து எனக் பெரிய சவாலாக இருந்துச்சி அது வந்து நான் எப்படி க்ராஸ் பண்ணேன் அப்படின்னா போக போக ரொம் நான் நீச்சல் நல்லா கற்றுக்கிட்டு நான் கண்டினியூஸாக நீச்சல் அடிக்க அடிக்க என்னோடய உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி செட்டாயிடுச்சு அப்பறம் வந்து என்னால் எ நீச்சல் அடிக்கும்போது ஈஸியாக மூச்சுவிட முடியும் அந்த மாதிரிலாம் அப்படியே பழகிடுச்சி வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நாள் நான் நல்லா நீச்சல் அடிக்க பழகுற வரைக்கும் எனக்கு தண்ணியில குதிச்சாலே மூச்சு வாங்குற மாதிரியே இருக்கும் அந்த மூச்சு வாங்குறதுலே வந்து என்னால் கை காலை நீந்தி நீச்சல் அடிக்க முடியாத மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்பறம் ஒரு தடவ ஸு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு தடவ பசங்களோட சேர்ந்து குளிக்கும்போது அது ஆழம் ஆழம் கம்மியாக தானே இருக்கும் நம்ம வந்து கிணத்துல குளிக்கிற மாதிரி குதிக்கிற மாதிரி அப்படியே குதிச்சிட்டேன் கீழே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த கீழே தரையில் வந்து இடிச்சிக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதெலாம் வந்து நம்ம எப்போவுமே எடுத்ததுமே என்ன எடம் புதுசாக புதுசாக ஒரு இடத்துல போய் குளிக்கிறோம் அப்படின்னா என்ன அது எந் இடம் எப்படி இருக்குது அதெலாம் எதுமே தெரியாமல் நம்ம போய் குதிக்கக்கூடாது முத இறங்கி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம குதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் டைவ் போடுறதாகட்டும் குதிக்கிறதாகட்டும் அதெலாம் பண்ணணும் நம்ம புது இடத்துல நம்ம போனதுமே முத குளிக் குதிக்கக்கூடாது